நான் அடிப்படையில் வந்து நான் ஒரு பைக் மெக்கானிக்கிங்கறதுனால நான் எப்போ பைக்கிங் எடுத்துட்டு நான் வெளியில் போவதுனாலும் என்னோடய பைக்கில் வந்து ஒரு தேவையான சாதாரணமாக ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா அதை பழுது நீக்கறதுக்கு தேவையான உபகரணங்களை வச்சு இருப்போம் சின்ன சின்ன பிரச்னைகள் வரது எல்லாமே நாங்களே சரி பண்ணுற அளவுக்கு என்ன தேவை ஸ்பேனர் ஸ்குருட்ரைவர் ஸ்பார்க் பிளக் இந்தமாதிரி ஸ்பேர் ஐட்டமும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் நாங்கள் நீண்ட தூரம் பயணம் போகும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இப்போ இப்போ வண்டி போயிட்டு இருக்கோம் ஒரு இடத்தில் பஞ்சர் ஆகிடுது அப்படின்னா நாங்களே பஞ்சர் போட்டுகிறதுக்கு தேவையான அந்த பஞ்சருக்கான உபகரணங்கள் அப்புறம் ஃபுட் பம்ப் இதெல்லாமே எடுத்துட்டு போவோம் ஏன்னால் நாங்கள் வந்து ஆஃப்ரோடும் ஒரு சில நேரங்களில் போகிற மாதிரி இருக்கும் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம் இல்லை ஒரு ஓ க ச கரடுமுரடான பணிகள்லாம் போகும்போது சில நேரங்களில் பஞ்சர் ஆகிடுறது இல்லைனா செயின் கட்டாயிடுது இந்தமாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதுக்குலாம் என்ன பண்ணுவோம் அப்படினு பார்த்திங்கன்னா இந்த பின் எல்லாம் எடுத்துட்டு போவோம் இந்த செயினுக்கான பின் எடுத்துட்டு போய்விட்டோம் அப்படின்னா நம்பளே கட் ஆயிடிச்சுன்னா அதை சரி பண்ணிக்குவோம் ஒரு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸும் சின்ன சின்னதாக இருக்கும் ஒரு என்னனலாம் அடிக்கடி பிரச்சனைகள் வருமோ அந்த இதல்லாம் எடுத்துகிட்டு போவோம் பிரேக் லைனிங்ஸ் ஆயில் கிரீஸ் போன்றதையும் நாங்கள் கூட எடுத்துகிட்டு போவோம் அதனால் எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக வரது இல்லை இப்போ இது க இது மாதிரி மெக்கானிக் தொழில் தெரியாதவங்க வெளியில் போகிறாங்க அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ளே போய் வண்டி நின்றுச்சு ஒரு தண்ணியில் போயிட்டு இருக்குது அந்த தண்ணியில் உள்ளே இன்ஜினுகுள்ளே தண்ணி போயிடிச்சுன்னா அப்போ அவங்களால் அங்கிருந்து வண்டியை தள்ளிக்கிட்டும் வர முடியாது ஒரு மெக்கானிக்கை கூட கூட்டிகிட்டு போயிட்டு அதை சரி பண்ணிட்டு வரதும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போ அதனால் வந்து என்னனா இந்தமாதிரி பெரிய வண்டிகள்லாம் எடுத்துட்டு காட்டுக்குள்ளே போகும்போது யாராவது அதுக்கு தொடர்புடைய நபர்களையும் கூட கூட்டிகிட்டு போனாங்கன்னால் அவங்களுக்கு அந்த பழுது சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா கூட அட்டன் பண்ணிட்டால் நம்ம வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு மெக்கானிக் ஷெட்டில் கொடுத்து ஃபுல் சர்விஸ் பண்ணிக்கிலாம் அதுக்கு சாதாரணமாக ஒரு என்ன பிரச்சனைகள் வருங்கிறத வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இதுக்காக ப அரசுலேயே பயிற்சியும் தராங்க அதாவது பழுது நீக்கறது எப்படிங்கிறத பற்றி அந்தமாதிரி பயிற்சிகளையும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லைனா சர்விஸ் ஸ்டேஷனில் போயிட்டு பேசிக்காக என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு வெளி தூரத்துக்கு போகணும் ஏன்னால் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்றாங்கன்னால் வண்டி வாங்கி இருக்கிற ஆர்வத்தில் எடுத்துக்கிட்டு காட்டிக்குள்ளேயோ இல்லை ஆஃப்ரோடு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலியோ நண்பர்களோடு சேர்ந்து போயிடுறாங்க அப்படி போகும்போது என்ன பிரச்சனை வருன்னால் ஒரு இடத்தில் வண்டி நின்னுட்டாலோ இல்லை பஞ்சர் ஆகிட்டாலோ அங்கே இருந்து வந்து நகர்புறங்களில் இருக்கிற மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போய்விட்டு அதுக்கு அப்புறம் அந்த பழுதை பாக்கி அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வர மாதிரி இருக்கும் அதனால் அவங்களோடய ஒரு அந்த பயணமும் அவங்களுக்கு ஒரு சிறப்பான பயணமாக இல்லாமல் போய்டும் நம்ம பயணம் போகிறேதே மகிழ்ச்சியை தரத்துக்காக தான் அதனால் அந்த மகிழ்ச்சியை காத்துக்கணும் அப்படின்னா ஒவ்வொருவரும் அதுக்கான சின்ன சின்ன மெக்கானிசம் முறைகளை எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போகிறது நல்லதாக இருக்கும் பாதுகாப்பானதாகவும் இருக்குங்கிறது என்னோடய கருத்து